நான் வந்து சின்ன வயசில் அதாவது ஆறாவதில் ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி நாலுன்னு நினைக்கிறேன் அப்போது வந்து உண்மையிலே ஒரு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச நான் ஆக்சுவலாக அது எதேர்ச்சி எதார்ச்சியாகதான் நான் வரைஞ்சேன் கண்ணன் பொம்மை கண்ணன் ட்ராயிங் கண்ணன் அப்படின்ற ஒரு ஓவியம் வந்து வரைஞ்சேன் அது வந்து ரெண்டாயிரத்தி நாலு இப்போ வரையுமே நான் அதை இன்னும் வச்சிருக்கிறேன் எங்கள் வீட்டில் ஓ அப்படியே பத்தரமாக இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்ணன் வந்து நாலு கால்ல நடக்கிற மாதிரி ஒரு கையில் வந்து ஒரு லட்டும் ஒரு கை கீழே ஊனீகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு கையில் லட்டு சாப்டுகிட்டு ஒரு கை கீழே ஊனிக்கிட்டு நாலு கால்ல முட்டிக்கால்லும் போட்டுக்கிட்டு கீழே அப்படியே நடந்துட்டு அப்படி ஒரு நின்னுக்கிற மாதிரி ஒரு போஸ் அந்த ஓவியத்த நிறைய கலர்ஸ்லாம் யூஸ் பண்ணி வரைஞ்சிருக்கேன் அது கிட்டத்தட்ட இருவது வருஷம் இருவது வருஷமா அப்படியே பாதுகாப்பாக எங்கள் வீட்டில் நான் இன்னுமே வச்சிருக்கேன் நியாபகார்த்தமாக அதுக்கு கூட ஏ மனைவி பார்த்துட்டு இன்னுமே இதெல்லாம் வச்சிருக்கீங்களே பரவாயில்லையே அப்படின்னு ரொம்ப என்ன பெருமைப்படுத்துனாங்க அந்தமாதிரி ஓவியம் மட்டுமில்லை நம்மளுக்கு பிடிச்சது நம்ம ஒரு நினைவுகள் இதெல்லாம் வந்து ஒரு நினைவுகள்னு நம்ம எடுத்துக்கணும் என்னை மாதிரியே ஒரு நிறைய பேர் வந்து ட்ரா ஓவியம் மட்டுமில்லாமல் வேறு ஏதாஸ்சும் வேறு ஒரு பொருளோ மற்றவங்க கொடுத்ததோ ஏதோ ஒன்று அப்படி ஒன்று நியாபகமானதாக வச்சிக்கிட்டு இருந்தோம்னால் அது நம்ம நம் நினைவுகள்ல அது சேர்ந்திடும் அதை நம்ம நினைச்சி எப்பையா ஏதோ டைம் பாக்கிறோமோ இல்லை நினைக்கிறோமோ அப்படின்றப்ப அது நம்மளுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும் அவ்வளோதான்